இப்போ எங்கள் ஊர்லருந்து ஒரு குறிப்பிட்ட விளையாட்ல முத்தரை பதித்தவங்க அப்படின்னா அப்படி எங்கள் ஊர்லருந்து யாரும் போன மாதிரி தெரியல ஆனால் இப்போ நான் வேலை செய்யற இப்போ நான் காலேஜ்ஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசராக இருக்கேன் ஸோ இங்கே என்ன அப்படின்னா ஒரு பையன் வந்து கிரிக்கெட் லெவல் கிரிக்கெட்டில் நேஷ்னல் லெவலில் செலக்ட்டாயி இருக்கான் ஸோ அவன் போய் இந்த க ஊருக்கும் காலேஜுக்கும் பேர் தேடி கொடுப்பான்னு நினக்கிறேன் ஸோ இப்போ இப்போ என்னன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி என்ன சொல்லுறது தடகள வீரர்களோ இந்த பயிற்சியாளர்களும் அந்த மாதிரி யாருமே ஒரு ஒருத்தர் பேமஸ்சான மாதிரியே இல்லை எங்கள் ஊரில் ஸோ நான் நம்பறேன் இனி வருங்காலத்தில் இங்கேருந்து நிறையா பேர் நிறையா விளையாட்டுகளில் பார்டிஸ்பெட் பண்ணி நிறைய கலந்துக்கிட்டு என்ன எல்லாருமே சாதிப்பாங்க மேபி ஒலிம்பிக்ஸ் லெவலில் கூட போவாங்கன்னு நான் நம்பறேன் ஸோ இனி எல்லாமே நடக்கும் இதுவே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் எடுத்தாங்க அப்படின்னா நான் ஒருத்தரை பற்றி பேசகிற மாதிரி கூட இருக்கலாம்